தமிழ்மொழி வந்து இயற்கையாகவே தாய்மொழி தாய்மொழிங்கிறனால தமிழ் மிகவும் இயற்கையாகவே நல்லா பேசவோ படிக்கவோ வரும் மற்றபடி நாங்கள் பள்ளிக்கூடங்களில் தமிழை பற்றியும் தமிழ் இலக்கணங்களை பற்றியும் மற்ற இதெல்லாம் நல்ல ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கிட்டோம் மற்ற மொழிகள் பார்க்கும் போது எங்கள் மொழி மிகவும் ஈஸியாகவும் எளிமையாகவும் இருக்கிறதா தெரியுது மற்ற மொழிகளில் வந்து கற்றுக்கர்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கனா இது தமிழ்மொழியில் வந்து ரொம்ப அதிகப்படியான இலக்கணங்கள் தான் நூல்கள் அதெல்லாம் நிறைய வெளியே வந்துருக்கனால முன்னோர்கள் எழுதியிற்றுக்கிறனால வந்து தமிழை பற்றி அறிஞ்சுக்கிறது மிகவும் ஈஸியாகவும் சிறப்பாகவும் இருக்குது மற்ற மொழியோடய கம்பேர் பண்ணும் போது வந்து எங்களுக்கு தே தமிழ்மொழி தாய்மொழிங்கிறனால மிகவும் ஈஸியாகவும் ரொம்ப ரசிக்கும் படியாகவும் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கனா தமிழ்னு இங்கே மற்ற மனைகளுக்கு இணையாக அதிகப்படியாக பேசக்கூடிய மொழியாகவும் இருக்குது